தமிழ்நாட்டின் கை மற்றும் கைவினைத்துறை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் கலைத்துறைதான் வந்து ஒரு ஒரு பெரிய பங்கே வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து இந்த நம்மளோட பொருளாதாரத்தை பார்க்கும்போது நம்மளோட இந்த ஐந்தாண்டு திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட அந்த தொன்று அந்த தொற்றுநோய் ஆண்டுகளாக நம்ம வந்து சொல்கிறாங்க அதாவது இருபதுலேர்ந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது வந்து இந்தியாவில் வந்து பெரிய ஒரு ஒரு வேகமாக வளர்ந்து வர நம்ம நாட்டோட எம்என்சியாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அவங்களோட போன்றவற்றை அந்த முதலீட்டையும் முதலீடுகள் மற்றும் அந்த அவங்களோட உற்பத்தி நிறுவனங்கள் நிறுவனத்திடமிருந்து வெளிநாட்டு நேரடி முதலீட்டு வரவுகளுக்கு வலுவான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் ஒட்டுமொத்த அடுத்த பத்தாண்டுகள்ல வந்து உலகில் வேகமான பொருளாதாரத்தில ஒன்றாக வந்து இந்தியா திகழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க வங்கியாக இருக்கட்டும் காப்பீடாக இருக்கட்டும் கடனாக கலைத்துறையாக இருக்கட்டும் ஸோ எல்லா துறைகள்லையுமே சிறந்து விளங்குறது நம்ம நம்மளோட இந்தியா அந்த இந்தியாவில் வந்து கலை கலைத்துறைக்கு வந்து ஒரு பெரிய பங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இதை இந்த கலைத்துறை வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கலாச்சாரத்தை மெயினாக கொண்டு வரது கலாச்சாரம் வந்து இப்போதைக்கு காப்பாற்றபடக்கூடிய ஒன்றா இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்தை வந்து அழிஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏன்னா சில முக்கியமான பண்டிகைகளை நம்ம மறந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு பொங்கல் பண்டிகையில எந்தமாதிரி பண்ணனும் ஒரு தீபம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து இப்போதைக்கு மறந்துட்டு வெளியில் போகிறது சுற்றுலாவுக்கு போகிறது அந்த நேரத்தில்தான் பொங்கல் வைக்காம நம்மளோடய கலாச்சாரத்தை மறந்துட்டு பொங்கல் சுற்றுலா போகிறது சுற்றுலா போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் நம்மளோடய கலாச்சாரத்தை மறந்துட்டு நம்ம போய் ஒரு கலையை அழிச்சிட்டு அதனால போய் நம்ம நம்ம வெளியில் போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கும்போது நம்மளோட கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனோட பன்முகத்தன்மையை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தனும் கண்டிப்பாக அதாவது நம்மளோட கலாச்சாரத்தை நம்மளோட பிள்ளைங்கள் கிட்ட நம்ம சொல்லித்தரணும் நம்ம பிள்ளைங்க மூலயமாதான் இனிமேல் அந்த கலாச்சாரத்தை நம்ம வளர வைக்கணும் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக எல்லாத்திலையுமே கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அதில் வந்து சிறுபான்மையினர் கலாச்சாரங்கள்னு நம்மளும் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களும் அவங்களோட கலாச்சாரம் அதுவும் அதுவும் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அழிஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் அவங்களோட சமத்துவத்தை கொண்டு வரணும் பாலின சேர்க்கை கொண்டு வரணும் ஸோ எல்லாமே வந்து மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறதுதான் என்னோட